ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்ணணும் மேம் அது என்னென்ன ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்கும் எதாவது ஐடியாஸ் சொல்லுங்களேன் ஓகே ம் ஓ கொஞ்சம் ஒரு அளவுக்கு புது நிறமா இருப்பாங்க மேம் ஓ அப்படியா மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆமாம் மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓ சரிங்க மேம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் ஃபேஷியல் மட்டும் ஓ சரி மேம் மேக்கப்ன்னா

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நான் அப்போ உங்களுக்கு ஈவினிங் பொண்ணை கூட்டிட்டி வரேன் எனக்கு இப்போ பண்ணிவிட்றிங்களா அப்படியா மேம் சரிங்க மேம் ஸ்கினில் எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல போட்டால் ஓகே மேம் ஓ சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் அப்போ நான் ஈவினிங் பொண்ண கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் இது பண்ணிவிடுங்க ஓகேங்க மேம் ஆ ஓகே மேம் சரிங்க மேம் ஆ சரி தேங்க் யூ மேம்